அதாவது புதுசாக நீச்சல் கத்துக்கிறவுங்களுக்கு என்னுடைய ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்டாக்கா நல்ல அனுபவமுள்ள ஒருத்தவங்க கூட போய் ஆழம் கம்மியாக இருக்கிற இடத்துல முதல் பழக கத்துக்கணும் அப்புறம் கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போச்சுன்னால் கயிறோ அல்லது காற்று நிரப்புன ஏதாவது ஒரு ட்யூபோ இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரியான உபகரண பாதுகாப்பு உபகரணங்களோடு கத்துக்கிறது வந்து ரொம்பவமும் பாதுகாப்பான ஒரு விஷயம்